போக்குவரத்து சாலை வசதிகள் சரியில்லை ஆனால் செயல் இருக்காங்க சரி இல்லைல்ல எப்போயுமே ஒக் அங்கங்கே ரோடுகளெலாம் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ரோடுகளும் சரியில்லாமல் இருக்குது அவ்வளோ தான் சுகாதாரம் பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் நல்லா பண்ணுது அப்படி இருந்தாலும் க்ரௌமெண்ட் கவுர்மெண்ட் பண்ணிணாலும் அவங்க சொல்வதெல்லாம் செய்யணும் இல்லையா செய்யறதில்லை சுகாதார மையங்கள் ஒழுங்கா இருக்குது சில இடத்துல நமக்கு சட்டக்குழு மாத கொடுக்கறதில்ல கொடுக்கறதில்ல பணத்தட்டுப்பாடாக இருக்குது சுகாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது சுகாதாரம் ரொம்ப அங்கங்கே கிருமித் தொற்றெலாம் பரவுவது ரொம்ப அபாய நிலை ஏற்பட்டிருக்கு அது அரசாங்கத்து முன்னெடுத்து பண்ணணும் நகரமும் அப்படி தான் இருக்குது கிராமமும் அப்படி தான் டவுனும் அப்படி தான் இருக்குது அதை ஒழுங்காக பண்நணும் நம்ப கிராமத்துலையும் அப்படி தான் நகரத்திலையும் அப்படி தான் இருக்குது போக்குவரத்தையே நல்லா அரசாங்கம் செஞ்சுருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த கொஞ் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அவ்வளோ தான் இன்னும் இதை மேம்பட செய்யணும் சுகாதாரம் சுகாதார மையங்களில் கொஞ்சம் கொஞ்சமாவது இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தணும் சுகாதார மையங்களை அது தான் கிராமத்தில் நல்லா கிராமம் வந்து நல்லா வந்து செய்யணும் அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா சுகாதாரம் வந்து கம்மியாக இருக்குது அது மாரி நம்ம கொடுக்கணும் கிராமம் நகரத்தையும் கிராமத்தையும் நம்ம சிறந்த சுகாதார இடமா மாற்றணும் கிராமத்திலருக்கற நம்ம இன்னும் நல்லா மேம்படுத்தணும் அவ்வளோ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்தணும் நம்ம சுகாதாரத்தை நல்லா மேம்படுத்தணும் ரோடு ஓரத்தில் தெரியலை அது மாரி மரமெலாம் வெட்டப்படுது மரம் வந்து ரோ கொஞ்சம் வந்து அகலப்படுத்தணும் போக்குவரத்து இல்லாமல் இருக்கணும் அவ்வளோ தான் பணம் உதவி தேவை இதெல்லாம் சீர் செய்யறதுக்கு மொதலில் பணம் உதவி தேவை பணத்தைக் கொடுத்து இந்த கிராமத்து நகரத்தை எல்லாமே நம்ம சிறந்ததாக மாற்றலாம் சுகாதாரத்திலையுமே போக்குவரத்திலையுமே கல்விலையும் சில இடங்கள்ல கல்வி கிராமத்தில் இப்போல்லாம் படிக் படிக்கிற வயதுல வேலைக்கு போயிடறாங்க அதை மாற்றணும் கல்விக்கு படிக்கப் போது பணம் இல்லாதால் நினைக்கிறேன் பணத்தைக் கொடுத்து உதவி பண்ணணும் ஏழை மக்கள்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணிணா நல்லா படிப்பு கல்வி உதவி தேவை உதவி பண்ணணும் அவ்வளோ தான் முக் எல்லாத்துக்கும் முக்கியம் என்னென்னால் பணம்தான் பணத்தை போட்டு பண்ணிணா போதும்